தமிழ்மொழி எல்லா எல்லாருக்குமே பிடிச்ச மொழி தமிழ்மொழியாக தான் இருக்கும் யாருக்கும் தமிழை பிடிக்காது எல்லாரும் எல்லாருக்குமே தமிழை பிடிக்கும் தமிழ் பிடிக்காதுன்னு சொல்லுறவங்க யாராலையுமே இருக்க முடியாது எனக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழ் வார்த்தையில் தமிழுங்கிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தமிழ் வார்த்தையை ரொம்ப பிடிக்கும் தமிழ் சொட்டொடற்களில் வந்து நிறைய பொன்மொழிகள் எல்லாம் தமிழில் நிறையாவே இருக்கு நாங்கள் ஸ்கூல் டேஸ்லையும் சரி எங்கள் காலேஜ் டேஸ்லையுமே எதாச்சும் இப்போ ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது நிறையா பொன்மொழிகள் நிறையா சொல்லுவாங்க அது வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நல்ல உயர்த்த நல்லா இருக்கும் அதை படிக்க கேட்கும் போது இன்னும் செய்யணும் அப்படினும் தோணும் முடியும் என்றாலும் முயற்சி செய்யும் முடிந்த வரை பயிற்சி செய் அப்துல் கலாம் சார் சொன்னது நீ உறங்கும் போது வருவது கனவுகள் அல்ல நீ உறங்க விடாமல் செய்வது தான் கனவு அதுன்னு அந்த சார் அப்துல் கலாம் சார் சொன்னது அதுக்கப்புறம் நிறைய பொன்மொழிகள் இருக்குது அதெல்லாம் கேட்கும் போது வந்து நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த லெவெலுக்கு போகணும் அப்படிங்கிற தாட்டு வந்து நம்ம நம்மள்கிட்ட வந்துரும் நம்ம எண்ணெத்தை மாற்ற பா நம்ம எண்ணெத்தை மாற்றுற பவர் தமிழ்மொழிக்கு நிறையாவே இருக்கு இதான் அவர் எண் இது இந்த எண்ணம் சரியானதான்னு யோசிக்கிறது தமிழ்மொழியில ரொம்ப நல்லா இருக்கும் நான் சரியான வழியில் கொண்டு போகறதே தமிழ்மொழியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதாவது அது அது எக்ஸ்ஸாம்பில் திருக்குறளே சொல்லலாம் திருக்குறள் மட்டும் இல்லைன்னா எல்லாமே இருக்கு நம்ம பிறந்ததுலருந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரத்துலையும் ஒன்னொன்று இருக்கிற மாதிரி ரெண்டு அடியில எவ்வளவோ பொருள் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொருள் இருக்கும் திருக்குறள் நூல்லையே ஸோ அதனாலயே தமிழ் வந்து எல்லாருக்குமே பிடித்த நூல் பிடித்த மொழியாக இருக்கும் தமிழ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தமிழ்மொழி பெருமிதம் இருக்காது பெருமிதமும் இருக்கும் தமிழ் ஒற்றை மொழி அகம் புறம் என இரண்டாக பிரித்து இயலிசை நாடகம் என மூன்றை வளர்த்து நான்கு திசைகளிலும் குரலை எழுப்பி ஐந்த்திணைகளை கவர்ந்து ஆறுகளுக்கும் அதன் பெயரை சூட்டி ஏழு ஸ்வரங்களை கலந்து எட்டுத்தொகை நூலை எழுதி நவரசங்களிலும் கலந்து பத்து பாட்டை எழுதி நூறுக்கும் மேற் மேற்பட்ட கவிஞர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கவிஞர்களை கவிதைகளை வளர்த்த தமிழை எண்ணி இன்றும் நம் பெருமை கொள்வோமே